ஹலோ ஆமாம்ங்க நாந்தான் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள்

ஓகே உங்களுக்கு மட்டும் இல்லை பெரும்பான்மையான இந்த இந்த வயசை கடந்து வர்ற எல்லோருக்குமே இந்தமாதிரி ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க அது படிப்பில் உள்ள டென்சிட்டி அதிகமா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது அந்தந்த வயதுக்குரிய சிலபஸ் தான் வெச்சிருக்காங்க மேபி நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் நம்ம ஆர்வம் அதிகம் செலுத்துகிறது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் வீட்டில் அதிகம் பிரச்சனைகள் இருக்கா ஆ ஓகே உங்களோடய எண்ணத்தை வந்து ஆ ஓகே இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே இதேமாதிரி ஒரு கால் காலகட்டத்தை கடந்துதான் எல்லா பசங்களும் வர்றாங்க அப்படி வர்றவங்களால் மட்டுந்தான் பெரிய சாதனைகள்லாம் செய்யப்படுது இப்போ நம்மளை வீட்டில் திட்றதுலாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேணாம் ஏன்னா நம்மோடய முழு எ நோக்கத்தையும் ஒரு பொருள் மேலே நம்ம செலுத்திவிட்டு அதை நம்ம அடைகிறதுக்கான வழியை பார்க்கணும் இப்போ உங்களோடய இப்போ நீங்கள் எம்ஃபில் படிச்சிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த இலக்கு என்னென்னு நீங்கள் அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இலக்கு நோக்கி போகிறப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அதலாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியும் இப்போ அப்பா திட்டினாங்க அம்மா திட்டினாங்க அதல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நம்ம அம்மாதானே நம்மை திட்டப்போகிறாங்க நம்ம அப்பா நம்மை திட்டப்போகிறாங்க இல்லை அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு சால்வ் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைன்னா நல்லா பிரார்த்தன பண்ணிவிட்டு கடவுளை சரி பண்ண சொல்லிவிட்டு உங்கள் வழியை நோக்கி நீங்கள் தாராளமாக பயணியுங்க இல்லைன்னா நம்ம நம்ம அச்சீவ் பண்ண முடியாது நம்ம மற்றவங்க பிரச்சனையையே பார்த்துட்ருந்தோன்னா நமக்கு அது பெரிய பிரச்சனையாக ஆகிடும் நீங்கள் ரொம்ப அழுவீங்களா டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா ஆ சரி ஓகே தனியாக அழுதால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நாலு அறைக்குள்ளாற பூட்டிவிட்டு நல்லா அழுங்க பட் ஆனால் அதுவே தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆ நீங்கள் அழுகிற மாதிரி தெரிஞ்சுச்சின்னா க்ளினிக் வாங்க நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம் இது பெரிய தவறு கிடையாது ஆனால் அழுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருதடவை ஒரு பத்து நிமிஷம் அழுகிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான் ஆனால் கன்ட்டினியூஸா நான் அழுதுக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு அந்த என்னோடய கவலையிலேருந்து என்னால் வெளி வர முடியலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லாம் உங்களுக்கு இருக்காங்களா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோடய பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா ஆ ஓகே நல்லதுதான் பட் ஆனால் நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு நம்பகத்தகுந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வட்டாரத்தை வெச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அம்மா திட்டுறது ஒரு இஷ்யூவே கிடையாது அம்மாவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படி அவங்க திட்டினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நமக்காண்டி ஒருத்தங்க கவலைப்பட்றாங்க நமக்காண்டி ஒருத்தங்க உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு இன்னைக்கி திட்டிவிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நெனைச்சிட்டுப்போங்க அம்மா திட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை படிப்பில் நோக்கத்தை செலுத்துங்கள் அடுத்தது உங்களுக்கு என்ன வேலை கிடைக்க போகுது அதை பாருங்கள் வேலைக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அப்புறம் அம்மா திட்டுறதுலாம் யோசிக்க டைமே இருக்காது நமக்கு சும்மா டைம் இருக்கிறப்ப தான் அதல்லாம் யோசிப்போம் ஆ ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா எப்போ உங்களுக்கு அழுகத் தோணினாலும் நீங்கள் வந்து எனக்கு எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கள் நான் எப்போதுமே உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆ வாங்கம்மா